நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டது வந்து எங்கள் ஊர் குளத்தில் தான் எல்லாரும் குச்சி கு குளிச்சிட்டுருந்தம் போது நானும் குளிச்சி அழுதுகிட்டு கிடப்பேன் அப்போ வந்து தண்ணியில ஊறிட்டே இருக்கடா நீந்துடா அப்படி சொல்லி இது பண்ணுவாங்க அப்போ போட்டி நடக்கும் எங்களுக்குள்ள அந்த தரையில் காசு போட்டு எடுத்து இது பண்ணுறதுல அப்போ எடுக்கும் போது நான் கற்றுக்கிட்டேன் எங்கள் ஊரில் ஒரு அண்ணன் ஸ்விம்மிங் கற்றுக் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நான் ஸ்விம்மிங் பூல்லாம் குளிக்க ஆரம்பிக்கும் போது ஜாலியாக போயிவிட்டு குளிச்சிவிட்டு வரும் போது அது ஒரு தனியான ஒரு இதாக இருக்கும் நான் எனக்கு என்னான்னு ஐடியா இல்லை ஆனால் வந்து எனக்கு ஸ்விம்மிங் ரொம்ப பிடிக்கும் எங்க ஊர் குளத்துல நாங்கள் சந்தோஷமாக விளாண்டுட்டு குளிச்சிவிட்டு சா அப்படி இருந்தது வந்து ஒரு அழகிய நினைவுகள் அழகிய கனாக்காலங்களாக இருக்கும் அது சாப் இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸோட நாங்கள் ஸ்விம்மிங் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஒரு நினைவுகளாக தூண்டிகிட்டு இப்போ மனசு இதமாக வருடுற மாதிரி ஒரு நினைவுகள் அதெலாம்